எனக்கு இந்தியாவில் பிடிச்ச சுதந்தர போராளி அப்படி அப்படின்னு பார்த்திங்கனா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய செயலெலாம் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் தைரியமாக எதுவாக இருந்தாலும் டேரெக்ட்டாக ஃபோர்ஸ் யாரையா இருந்தாலும் வந்து ரொம்ப பணிவாகலாம் போய்கிட்டுருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவர் அவரோடய முறையில் வந்து போராடினாரு அவரோடய முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதுக்கப்புறமேட்டா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பெருமை வாய்க்க ஒரு மூமெண்ட் அப்படின்னா அது வந்து கொடி காத்த குமரன் அவங்கள பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்தமாதிரி ஃபஸ்ட் டைம் அதை கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சிலுத்துக்கிச்சு உடம்பெல்லாம் எவ்வளோ அடிவாங்கியும் அந்த கொ கொடியை வந்து கீழே போடாமல் அவ்வளோ நேராக பிடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது